இப்போ எல்லார் வீட்லேயுமே நம்ம சிலிண்டர் வந்து யூஸ் பண்றோம் சிலிண்டர் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான முன்னெச்சரிக்கைகள் அப்படின்னா சமைமயல் அறைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது வாசனை வருதா அப்டிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு இருக்கணும் ஒருவேளை வாசனை வரமாதிரி இருந்தால் எந்த ஸ்விட்ச்சயுமே நம்ம போடக்கூடாது சமைக்கும் போது நம்ம அந்த சிலிண்டரோட ஸ்மெல் நமக்கு வருதா அப்டிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணணும் ஏன்னா நடுவில் திடீர்னு ஏதாவது லீக்கேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம எப்போதுமே மந்த்லி ஒன்ஸ் அந்த சிலிண்டரை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஒன்ஸ் நம்ம சமைச்சி முடிச்சுட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த ரெகுலேட்டர் சிலிண்டர் எல்லாத்தையுமே வந்து கரெக்டா ஆஃப் பண்ணணும் இது மூலமாக பெரிய அசம்பாவிதம் எதுவும் நடக்காமல் நம்மளால் தடுக்க முடியும்